ஹலோ எஸ்பிஐ பேங்க்குங்களா நான் வந்து வீட்டுக் கடன் வாங்கலாம்ன்னு இருக்கேன் சார் அது எனக்கு வந்துவிட்டு என்னென்னல்லாம் அதுக்குத் தேவைப்படும் அப்படின்றத வந்து உங்கக்கிட்டே கேக்கிறதுக்காக நான் வந்து கால் பண்ணியிருந்தேன் எனக்கு ஒரு டொண்ட்டி லேக்ஸ் வந்து பணம் தேவைப்படுது சார் அதுக்கு வந்து இப்போ வீடு வந்து பத்திரம் தேவைப்படுதுங்களா இல்லை லேண்டு தேவைப்படுதுங்களா அது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துவிட்டு வீடு இருந்தால் நீங்கள் வந்து என்ன எனக்குத் தேவையான அமௌண்ட்டை தருவீங்க ஒரு இருபது லட்சம் இருக்குதுன்னா ஒரு ஆயிரத்தி எரநூறு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு தேவைப்படுதுங்களா ஏன்னா என்னோடய வீடு வந்துவிட்டு ஆயிரத்தி எரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நான் கட்டியிருக்கேன் சார் மோல்டு வீடு தான் கட்டியிருக்கேன் த்ரீ மூணு மாடி வீடு இருக்குது அதனால் வந்துவிட்டு நீங்கள் வீடு கட்டுறதுக்கு இதுவே போதும்ங்களா இல்லை வேறு ஏதாவது வருமானம் வந்து செலுத்தினதுக்கான இல்லைன்னா நான் எங்கே வேலை செய்கிறேன் இல்லை அது அது சம்மந்தப்பட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்குத் தேவைப்படுதா அது எல்லாம் நான் எடுத்துவிட்டு வந்து குடுத்தேன்னா எவ்வளோ பர்சண்டேஜில் வந்து எனக்கு லோன் கொடுப்பீங்க நான் ப்ரைவேட்டில் போய் கேட்டேன் அங்கே நிறைய இண்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து போட்டுருந்தாங்க எஸ்பிஐ கவர்மெண்ட்டு சார்ந்த பேங்க்குக்கு போனீங்கன்னா கம்மியான வட்டியில் வந்துவிட்டு பணம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் அதனால் தான் எஸ்பிஐ பேங்க்குக்கு வந்திருக்கேன் எனக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பர்சண்டேஜுக்குள்ள வந்துவிட்டு லோன் அமௌண்ட் வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்காக தான் அதுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எனக்குத் தேவைப்படுது வருமான வரி வந்துவிட்டு வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸும் வீட்டு லோன் டேக்ஸும் வந்துவிட்டு நான் அப்பப்போ டேக்ஸ் எல்லாம் நான் ப்ராப்பராக கட்டிட்டுருக்கேன் ஒரு பத்து வருஷமாவே அது ஏதாவது தேவைப்படுதுங்களா இல்லை அதெல்லாம் தேவைப்படாதுங்களான்னு சொல்லிட்டு எனக்குக் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எவ்வளோ அமௌண்ட்டு வந்துவிட்டு நீங்கள் தருவீங்க அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு சொல்லிடுங்க எனக்குக் கண்டிப்பாக வந்து ஒரு இருபது லட்சம் தேவைப்படுது அதனால் என்ன அப்படின்றத வந்து எனக்கு சொல்லுங்கள் சார் தேங்க்யூ சார் நன்றி